எனக்கு கலை கண்காட்சி ரொம்ப பிடிக்கும் இப்போ எங்கள் எங்கள் மதுரையில் வந்து இப்போ கண்காட்சி பார்க்க நிறையா பொருள்கள் கா காந்தி மியூசியத்தில் தேவையான பொருள் அவங்களுக்கு இப்போ உபயோகம் பண்ணுன பொருள்களளெல்லாம் அதில் இருக்கும் எல்லாமே அதில் இருக்கும் கண்காட்சியை எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு விரும்பி ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அது திரு திருமண நாயக்கரில் இருக்கிற அங்கே இருக்கிற எல்லா இதுலேயும் நான் பார்ப்பேன் எல்லாமே மதுரையை பொறுத்த மட்டுக்கு கண்காட்சிகள் நிறையா இருக்குது பொருள் வச்சுருக்குறாங்க பொருள் காட்சி போனால் அங்கே அதை விட நிறைய பொருள்களெல்லாம் நிறையா இருக்குது இந்த அளவுக்கு முன்னேற்றத்தோட நான் எனக்கு ரொம்ப விரும்பி பார்க்குற கண்காட்சிகள் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் நம்ம அதை பார்க்க நல்ல இதாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு முந்திக்காலம் மாதிரிலாம் இப்போ கிடையாது எல்லாமே விரும்பி பார்க்குற மாதிரி இப்போ கலை காட்சி கா கலை நடனம் ஆடுற இடம் எல்லாமே ந நல்ல ஒரு இதாவே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும்